இன்றைய காலகட்டத்தில் வந்து தொழில்நுட்பன்றது ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது எதனாலன்னால் தொழில்நுட்பன்றது டெக்னாலஜி நம்ம பண்டைய காலங்கள்ல எப்படி இருந்ததுன்னால் ஒரு சாலைகள்ல வந்து போகும்போது நடந்து செல்கிற மாதிரியும் செய் இது அந்தமாதிரி ஒரு பழக்கந்தான் இருந்தது அதுக்கப்புறம் தொழில்நுட்பங்கள் வளர வளர சைக்கிள் வந்தது பைக் வந்தது கார் வந்தது இந்தமாதிரி காருக்கு அப்புறம் அததில் சொகுசான காரு அந்தமாதிரி வளர்ச்சி இன்னும் பெருகிக் கொண்டேதான் இருந்து இருக்குது இப்போ வரைக்கும் பெருகிட்டேதான் இருக்குது இப்போ பெருக்கன்றது நல்லதுதான் ஆனால் அந்த டெக்னாலஜியால் நமக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுது ஈவென் நம்ம நம்ம போக்குவரத்து இதில் வந்து நல்லாவே இம்ப்ரூவாக இருக்குது நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அதுக்கு யூஸ் பண்ணுற வெஹிக்கள் நம்ம யூஸ் பண்ணுறோம் பட் அதுலேயிருந்து வர்ற ஏர் அது வந்து பொல்யூஷனைதான் ஏற்படுத்து காசு காற்று மாசுப்படுத்துது அதுக்கப்புறம் என்ன அந்த வெஹிகள்லேருந்து வர்ற சவுண்டு வந்து ஒலி நாய்ஸ் பொல்யூஷனை ஏற்படுத்துது இதனால நிறையா மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ன மாதிரி நோய்கள்னால் மூச்சு திணறல் அதுக்கு அப்புறம் கேன்சர் அதுக்கு பிறவு இந்தமாதிரி நிறைய நோய்கள்லாம் வங்கு இது கா காது வலி இந்தமாதிரி ஹார்ட் பேஷண்ட்ஸால் நிறைய சவுண்ட் கேட்கும்போது அவங்களுக்கு ஏற்பன இதய நோய் இந்தமாதிரி நிறைய பாதிப்பு வந்து மக்கள்கள் வந்து மக்கள்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க இந்தமாதிரிதான் இந்த தொழில்நுட்பம் வந் வளர்வது எவ் எந்தளவுக்கு நல்லதோ அந்தளவுக்கு பாதிப்பையும் ஏற்படுத்துது